ஹலோ சார் விவேக் ஏஜென்ஸிங்களா சார் காலையில் ஒரு கார் ஒன்று புக் பண்ணிருந்தேங்க சார் டைமிங் வந்து லெவன் தார்ட்டி லெவன் தார்ட்டிக்கு புக் பண்ணியிருந்தேங்க அப்புறம் இன்னும் கார் ஒன்றும் வந்து சேரலைங்க சார் இப்போ தான் டிரைவருக்கு கால் பண்ணேங்க டிரைவர் வந்து வண்டி வந்து வண்டி பிராப்ளம் அப்படினு சொன்னார் என்ன பிராப்ளம்னு தெரியல சார் பிராப்ளம்னு சொல்லிவிட்டு வச்சிட்டார் அப்புறம் மறுபடியும் திருப்பி கால் பண்ணேன் கால் பிக் பண்ணல சார் நான் வந்து இது ரிட்ரைவ் பண்ணிக்கிறேன் சார் புக்கிங்கை ரிட்ரைவ் பண்ணிக்கிறேன் இல்லை இல்லை சார் நான் வேற இது பக்கம் புக் பண்ணிட்டேன் ஓகே சார் சார் நான் வந்து அந்த பில்லலாம் கொஞ்சம் அனுப்புறேன் நான் புக் பண்ணிண பில்லலாம் கொஞ்சம் அனுப்புறேன் ஆ இது தான் என்னோட ஜிபே நம்பர் சார் நீங்கள் ஜிபே மட்டும் அனுப்ச்சிடுங்க